ஹலோ ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஓ சரி சார் சரி சார் ரொம்ப நல்லது சார் நீங்கள் வேறே எதுவும் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களா சார் ஆ ஓகே சார் நம்மகிட்ட ஹெல்த்து இன்சூரன்ஸ் இருக்குது சார் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஏஜி எவ்வளோ சார் ஓ ஓகே சார் ஓகே சார் உங்களுக்கு குழந்தைங்கள் சார் ஓ சரி சார் சரி சார் நல்லபடியாக பண்ணலாம் சார் உங்களுக்கு ஹெல்த்து இன்சூரன்ஸ் பண்ணலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட இயர்லி பேக்கேஜ் இருக்குது அந்த இயர்லி பேக்கேஜ் பார்த்தீங்கனா பேசிக் அமௌண்ட்ஸ் பே பண்ணாவே போதும் இல்லைன்னா சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் பேக்கேஜ் இருக்குது அதனால் ஒரு ஆறு வருசத்துக்கு ஒரு தடவை நம்ம பே பண்ணி ரினிவல் பண்ணிக்கணும் ஸோ நம்மளோடய ஹெல்த்து இன்சூ இயர்லி பேக்கேஜ்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் சார் ஆ சிக்ஸ் இயர் பேக்கேஜ் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு சம் பெர்சன்ட்டேஜ் கொடுத்து ஃபோர் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரடுக்குள்ளே முடிச்சுடலாம் சார் இதை எடுத்துட்டீங்க அப்புடின்னா ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்புடின்னேனு உங்கள் லைஃப் லாங் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணால் ஹெல்ப் இது பண்ணிக்கலாம் சார் நம்மளோடது மதுரை மீனாட்சி ஓ வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலேயும் அவைலபுள் இருக்குது சார் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் எதில் வேணாலும் இது பண்ணிக்கலாம் லோக்கல்லேயும் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம் சார் எங்களுடைய இன்சூரன்ஸை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்புடின்னு பார்த்தீங்கனா உங்களுக்கு மினிமம் ஒன் லேக் டூ ஒன் அண்ட் ஆஃப் அதாவது உங்களுக்கு என்ன ஒரு மேஜர் சர்ஜரி அது மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு இது இருக்குது சார் ஹாஸ்பிட்டலேருந்து எங்களுக்கு சம் டீட்டெயில்ஸ் ரெக்காட்ஸ் அனுப்புவாங்க மெடிக்கல் ரெக்கார்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கப்புறோம் எங்களோடய டீம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ அமௌண்ட் க்ளைம் பண்ணுவோன்னு சொல்லுவோம் உங்களுக்கும் சொல்லிருவோம் சார் மோஸ்ட்லி எய்ட்டி பெர்சன்ட் கவர் பண்ணுற மாதிரி கொடுப்போம் சார் ஆ நம்ம நேஷ்னல் சார் ஆ நாமினி ஃபை பாய்ண்ட் நாமினி உங்களோடய ஒய்ஃப் நேம் போட்டுக்கலாம் சார் இப்போதைக்கி ஆஃப்டர் கொ குழந்தைக்கி பதினெட்டு வயது முடிஞ்சவொன்னே அவங்களுக்கு அவங்களோட பேர நாமினியாக போட்டுக்கலாம் சார் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார்

நமக்கு ஆஃபிஸு மெய்னில் இருக்குது சார் நம்ம நீங்கள் கால் பண்ணுங்க நான் ஆஃபிஸில் இருக்கேனா இல்லை வெளியே ஃபீல்டு ஒர்க்லேயும் இருப்போம் நீங்கள் எப்போ கால் பண்ணுங்க நான் ஃப்ரீயாக இருக்கையில் எங்கள் மீட் பண்ணுன்னு சொல்கிறேன் நீங்கள் வரையில் மட்டும் உங்களோடய ஆதார் கார்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு மட்டும் கொண்டு வந்துடுங்க சார் ஆ ஓகே சார் தேங்க்ஸ்